அண்ணா ஜங்சனுக்கு போகறதுக்கு எவ்வளோண்ணா ஆட்டோவில த்ரீ ஹன்ரடா த்ரீ ஹன்ரட்லாம் செட் ஆகாதுண்ணா டூ ஃபிஃப்டியாக இல்லை டூ ஃபிஃப்டி செட் ஆகாதுண்ணா டூ ஹன்ரட் வாய்ங்க்கோங்கண்ணா நானே ஸ்டூடென்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்ணா இவ்வளோ சேஃபாக கொண்டு வந்து விட்டதுக்கு நைட்டில எல்லாருமே குடிச்சிவிட்டு வண்டி ஓட்டுவாங்க நீங்கள் என்னை இதில் நல்லா சேஃபாக கொண்டு வந்து விட்டுருக்கிங்க காஸு சொன்னோனே நீங்கள் கம்மியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா ஸ்டூடென்ட்டுனு சொன்னதும் ரொம்ப தேங்க்ஸ்ணா இவ்வளோ சேஃபாக கொண்டு வந்து விட்டதுக்கு